எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷ்னரி இருக்குது மம்மி டாடி அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குது அங்கே பார்த்தா நம்ம கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் நான் என்ன மேக்சிமம் வாங்குனேன்னால் கல அந்த ஐஸ் குச்சி இருக்கில்லைங்களா அது நான் வாங்குவேன் அது வாங்கி ஏதாவது வால் கிளாக் அந்த மாதிரி ஏதாவது டிஃபரெண்ட்டாக செய்வேன் அதே மாதிரி உள்ளன் நூல் த்ரெட்டு வாங்கி ஸ்கார்ஃப் அந்த மாதிரி பிண்ணுவேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அது செஞ்சுகிட்டுருப்பேன்